ஹலோ ஆ ஆ ஆ வணக்கம்மா வணக்கம்மா நான் அதே கோனேரிபாளையத்திலேருந்து தான் பேசுகிறேன் எனக்கு கொஞ்சம் பழக் கடை உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் என்னென்ன பழம் உங்கள்கிட்ட இருக்குது ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சரி ஆ சரி இப்போது ஆ ஆ இப் இப்போது எனக்கு ஆப்பிளில் ஒரு கிலோ அப்புறமேலுக்கு பலாப் பழத்துல ஒரு ஒரு பழம் அந்த பலாப் பழம் என்ன ரேட்டில் விற்கிது ம் ம் நாளைக்கு அரிஞ்சுக்கலாம் சரி ஆ ஆ சரிம்மா ஆ ஆ சரி நீங்கள் வந்து வீட்டில் உங்கள் உங்கள் ஸ்டாஃப் கிட்டே கொடுத்தனுப்புங்க ஆ எனக்கு இதில் ஒரு கிலோ அதில் ஒரு கிலோ கொடுத்து வீட்டில் கொடுத்துருங்க அப்புறம் ஆமாம் ஆ பணம் வந்துட்டு உங்கள் ஜிபேயில் அனுப்பட்டுமா எப்படி ஆ ஜிபேலியே அனுப்பிச்சு விட்டுறேன் ஆ ஆ எப் ஆ ஆ ஆ இல்லை நீங்கள் அந்த அசிஸ் அசிஸ்டன்ட்டு வந்தாலும் அவர் கைலேயே காசை கொடுத்தர்றேன் சரி சரிங்கம்மா ரைட்மா ரைட் சரி ஆ அவ்வளோதான சார்